இப்போ கோபியில் வந்து அம்மன் மெஸ்ஸுன்னு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதைப் பற்றி எனக்கு டீட்டெயில் எதுவும் தெரியிலை அக்கம் பக்கமெல்லாம் சொன்னாங்க அப்புறம் சொமேட்டோ ஆஃப்பில் வந்து நான் டீட்டெயில் போட்டு பார்த்தேன் அதில் எல்லாம் வந்துச்சு அதில் என்னான்னா மீல்ஸ் எல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்துச்சு அந்த மீல்ஸுக்கு வந்து ஏழு வகையான கொழம்பு கொடுக்குறாங்க அது என்னன்னா மட்டன் கொழம்பு சிக்கன் கொழம்பு மீன் கொழம்பு அப்புறம் கருவாட்டு கொழம்பு அது மாதிரிக்கி ஏழு வகையான கொழம்புகள்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்விட்டு போட்டிருக்காங்க அந்த ஆப்பில் அப்புறம் வந்து மத்த டீட்டெயிலும் வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் இந்த ஆஃப் போட்டு பார்த்ததுல எல்லாமே எனக்கு டீட்டெயில் தெரிஞ்சிருச்சு அந்த மெஸ்ஸை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சிருச்சு அந்த இடமும் தெரிஞ்சிருச்சு இந்த ஆப் பார்த்ததுனால எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்